ஹலோ ஆ ஃபேன் கடை ஃபேன் கடையிங்களா ஆ நம்ம வீடு கொஞ்சம் கட்டிட்டு இருக்கேங்க நல்ல கம்பெனியாக இந்த நாலு ஃபேனு வேணுங்க ஆமாங்க அதான் என்ன விலையில இருக்குதுங்க எப்படிங்க அது நம்ம வீட்டுக்கு வேணுமுன்தான் அதான் உங்கள் இதை கேட்டேன் கடையை ஒ நல்ல ஃபேன்ங்களா ஆ கம்பெனி நல்ல கம்பெனி தாங்களே ஆ சரிங்க ஒரு வருடத்துக்கு தருவீங்களா ஃப்ரீ இது சர்வீஸு சரிங்க சரிங்க எனக்கு எதாவது ஒரு இந்த நாலாயிரத்தில் ஒரு ஃபேனு வேணுங்க இல்லை டெலிவரி பண்ணாலும் ப ஆ டெலிவரி பண்ணிடுங்க ஆ காசு கட்டிட்டுறோம் ஆ நாங்கள் காசு கட்டிட்டுறோம் நீங்கள் காசு எடுத்துட்டீங்கனா நாங்கள் ட வீட்டுக்கு கொண்டார்ந்து டெலிவரி பண்ணிடுங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ கொடுத்துவுட்றேன் கொடுத்துவுட்றேன் ஆ ஆ சரிங்க சரிங்க அதெல்லாம் வேணும் தாங்க வீட்டில் கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேங்க வந்து அதே கம்பெனியில் உங்கள் கம்பெனியில் அப்புறம் பே இது ஃபேனு வாங்கிறேன்ல அப்போ பார்த்துட்டு அது நல்லாயிருக்குன்னாக்க திரும்ப அதே இது நான் வாங்கிறேங்க ஃப்ரிட்ஜ் வேணும்னாலும் வாங்கிக்கிறேன் எதுனாலும் வாங்கிகிறேங்க க்ரேண்ட்ரு வேணுனாலும் ஃப்ரிட்ஜி கரெக்ட் கரெக்ட் சரிங்க சரிங்க பையன் வர்ற அவன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேங்க